கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு மையம் பே விவசாயம் அதிகம் அப்போ வந்து அதிகமாக இருந்துச்சி இப்போ வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இருக்கிறது டெல்டா கம்பெனி நிறைய கம்பெனிகள் வந்து வள வ இருக்குது அப்போ வந்து விவசாயி வந்து பயிர் நடுவாங்க விவசாயிருக்கும் இப்போ வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது மருத்துவமனை வந்து அப்போ கம்மியாகதான் இருந்துச்சி இப்போ போல்பள்ளியில் வந்து அரசு மருத்துவமனையை கட்டிக் கொடுத்துருக்காங்க பயனுள் மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அதிக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கறாங்க பயனுள்ளதாக இருக்குது